எங்களை ஏன் எங்கள் பகுதியில் நடக்கின்ற குற்றங்கள் என்னென்னன்னா திருட்டு வழிப்பறி இது மாதிரி தான் நடந்துகிட்டு இருக்குது இதுக்கு என்ன காரணன்னா வேலையில்லா திண்டாட்டம் வேலையில்லா திண்டாட்டம் இப்போ இருக்கின்ற ஜென்ரேஷனில் படித்த படிப்புக்கு வேலை கிடைக்காமா இருக்கற நிறைய நிறைய பேர் நிறைய பேர் இருக்காங்காள் அப்படி இருக்கிறதுனால் கையில் வேலைக்கு போக முடியாததுனால் கையில் காசு இல்லாமல் செலவுக்கு காசு இல்லாமகே இந்த மாதிரி திருட்டு வழிப்பறி இதுக்கு இந்த வேலை எல்லாம் செய்கிறாங்க அது மட்டும் இல்லாமல் கூட இருக்கின்ற நண்பர்கள் கூட இருக்கின்ற நண்பர்களோடய தவறான சவகாசத்தினால் இந்த தவறான செயல்களுக்குள்ள அவங்க தள்ள அவங்க தள்ளப்படுகிறாங்கள் இதுக்கு காரணம் வேலையில்லா திண்டாட்டம் இதெல்லாம் இல்லாமல் இருக்கணுன்னா வேலையில்லா திண்டாட்டம் இல்லாமல் இருக்கணுன்னா படித்த படிப்புக்குள்ள வேலை கிடைக்கணும் வேலை கிடைத்து வேலை கிடைத்து எல்லோரும் வேலைக்கு அந்தந்த படிப்புக்குள்ள வேலையே இல்லைனாலும் ஏதாவது ஒரு வேலைக்கு போனாங்கன்னால் இந்த வழிப்பறி திருட்டு இந்த மாதிரி குற்றங்கள் நடக்காமல் இருக்கும்